ஆ எஸ் கம் இன் ஆ ஆ ஓகே ஆ ஓகே அவைலபுள் தெரில ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ம் ஓகே சார் சீட்டு கிடைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் லவென்த்து வர்கிறத்துக்கு ஆ கண்டிப்பாக உண்டு எல்லோருக்கும் உண்டு ஆமாம் ஆமாம் ஃபீஸ்ஸு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்ஸோட சேர்த்தா ஒன் லாக் வரைக்கும் வரும் ஆ பெட்டு ஆ பெட்டு யூனிஃபார்ம் எல்லாமே ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம் ஆ ஆ மந்த்லி ஒன்ஸ் வேணால் வீட்டுக்கு போகலாம் பேரெண்ட்ஸ் வேணால் வந்து பார்க்கலாம் இந்த வீக்குள்ளே எப்போ வந்தாலும் ஓகே சார் ஆ அப்படி வேணால் பே பண்ணலாம் ஆனால் லவென்த்து ஃபினிஸ் பண்ணுறதுக்குள்ள ஃபுல் ஃபீஸும் நீங்கள் கட்டிடணும்

ஆஹா இல்லை சார் இல்லை இல்லை அது மாதிரி எதுவும் கிடையாது

ஓகேங்க சார் ஆ ஓகே சார் இல்லை மார்னிங் நயன்தேர்ட்டிலேருந்து எப்போது வேணாலும் நீங்கள் வரலாம் ஆ ஓகே சார் தேங்க் யூ